ஹலோ ஹலோ திரு திருப்பூர் டெக்ஸ்டைல் கம்பெனியா நான் வந்து சுமையா காரைக்குடிலேருந்து பேசுகிறேன் நாங்கள் வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி ஸ்டாட் பண்ணலான்னு இருக்கோம் அந்த ஸ்டோருக்கு வந்து எங்களுக்கு பல்க் ஆடர்ஸ் தேவைப்படுது ஓகே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எங்களோட இது வந்து ஃபஸ்ட் உமென்ஸ் அண்ட் கிட்ஸுக்குதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ உங்களோட பேக்கேஜஸ் பற்றி நம்ம அதுக்கப்புறம் பேசலாம் ஆ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நாங்கள் இப்போதான் வந்து ஒரு சின்ன ஸ்டாட்டப் தான் பண்ணப் போகிறோம் ஸோ ஒரு ஒன் லேக் கார்மெண்ட்ஸ் மட்டும் நாங்கள் உங்களுக்கு ப்ளேஸ் ஆடர் ப்ளேஸ் பண்ணுறோம் அது அது ஆ அது என்னென்ன கார்மண்ட்ஸ் எப்படி எப்படி அப்படின்றது வந்து ஃபஸ்ட் நீங்கள் எனக்கு டிசைன்ஸை சென்ட் பண்ணுங்க நான் என்னோட இமெயில் உங்களுக்கு சொல்கிறேன் ஆ ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட மென்ஸு இப்போதான் நாங்கள் புதுசாக ஸ்டாட்டப் பண்ணப் போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு உமன்ஸ் அண்ட் கிட்ஸ் தான் எங்களோட டார்கெட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கப்புறம் மென்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் ம் ஓகே தேங்க்யூ ஆ நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆடர் ப்ளேஸ் பண்ணுறேன் எனக்கு உங்களோட டிசைன்ஸ் சென்ட் பண்ணுங்க என்னோட பாட்னர்ஸ்கிட்டெலாம் நான் கலந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடர் ப்ளேஸ் பண்ணிடுறேன் ஆ உங்களுக்கு எப்படி நான் ஆ ஓகே பட் எ எனக்கு வந்து கார்மண்ட்ஸ் வந்து ஒரு இப்போ இமீடியட்டாக ஒரு சிக்ஸ் டூ செவன் மந்த்ஸ்க்குள்ளே தேவைப்படுது ஒன் லேக் கார்மண்ட்ஸுமே ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அது கொஞ்சம் சீக்கிரம் கார்மண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சினா நாங்கள் டெக்ஸ்டைல் ஷாப் வந்து ஒரு டென் மந்த்ஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணப் போகிறோம் ஸோ கார்மண்ட்ஸெலாம் எங்களுக்கு முன்னாடியே தேவைப்படுது ஆ ஓகே ஓகே தேங்க்ஸ் நான் வந்து உங்களுக்கு நான் என்னோட இமெயில் செக் பண்ணிவிட்டு டிசைன்ஸ்யெலாம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு டீல் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ மேம்